இந்தியாவிலேயே அதிக பறவை ஆ ஆர்வலர்களைக் கொண்ட மாநிலங்களில் தமிழ்நாடு முதல் இடத்தில் உள்ளது வேடந்தாங்கல் போன்ற இடங்களில் பறவைகளை பார்க்காத பறவைகள் கூட தமிழ்நாட்டில் பல பறவைகள் கண்காணிப்பு தலங்கள் உள்ளன முக்கிய பறவை கண் கண்காளிப்பாளர்களுக்கு கடலோர மண்டலங்கள் முதல் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள ஈரமான பசுமையான காடுகள் வரை பல்வேறு நிலப்பரப்புகளுடன் தமிழ்நாடு ஆச்சரியம் அளிக்கிறது பல முக்கிய பறவைத்தலங்கள் உள்ளன ஆனால் அவை உள்துறை வனப்பகுதிகள் ஆகும் தமிழ்நாட்டின் சில முக்கியமான பறவைகள் விரும்பி செல்லும் இடங்களை இப்போ நான் சொல்கிறேன் கரையோரப் பறவைகள் நிலப்பறவைகள் துடைக்கவும் வனப்பறவைகள் ஈர நிலப்பறவைகள் அப்படின்னு தமிழ்நாட்டில் கடற்கரை பறவைகள் பார்க்கும் இடங்கள் அப்படின்னா புள்ளிகாளிமார்க் புலிக்காட்டு ஏரி இதெல்லாம் வந்து பே பறவைகளை வந்து நம்ம காண் காணுறத்துக்கு ரொம்பவே ஒரு ஏதுவான ஒரு இடம்னு சொல்லலாம் அங்கே நான் ரசித்து பார்த்த ஒரு பறவை அப்படின்னு சொன்னால் புலிக்காட்டு ஏரிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் சிறந்த ஒரு இடமாகும் தலங்கள்ல ஒன்றா ஒன்றுன்னு தான் நான் சொல்லுவேன் புலிக்காட்டு ஏரியில் படகு சவாரிக்கு வந்து ஏற்பாடு செய்யலாம் அங்கே வந்து காளைகள் பார்க்கலாம் வெள்ளை வயிற்றை கொண்ட கடல் கழுகு அதெல்லாம் பார்க்கலாம் புலிக்காட்டு ஏரியில் வந்து லெஸ்ஸர் நோடி இந்தியன் ஸ்கிம்மர் பேராஸிட்டிக் ஜெகர் அப்படின்னு நிறைய அரியவகை பறவைகளை வந்து நம்ம பார்க்க முடியும் ராமேஸ்வரத்திலையும் பார்க்கலாம் தனுஷ்கோடி செல்லும் வழியில் வந்து ஒரு வாகனம் வாகனத்தில் தான் நம்ம தனுஷ்கோடிக்கு போவோம் அந்தமாதிரி போகும்போது நிறைய பறவைகளை வந்து நமக்கு பார்க்க முடியும் நீர் குட்டையை காணும் எந்த இடத்திலும் நீங்கள் நிறுத்தலாம் ஸ்லண்டர் ஃபீல்ட் கூல் ஓஸ்ப்ரே முதல் க்ரேட்டர் ஃப்ளெமிங் கோன் வரை நம்ம அந்த ராமேஸ்வரத்தில் வந்து பார்க்கலாம் சென்னை ஈசிஆர்ல பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிக்கரணையெலாம் வந்து ஒரு சிறந்த பறவைகள் இருக்கும் இடமாகவே வந்து இருக்குது இன் இன்ன இப்போது வந்து இருக்கான்னு எனக்கு தெரியலை அடுத்தது சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் இருக்கில்லையா அங்கே வந்து பறவைகள் பார்ப்பதற்கு வந்து அனுமதி கிடையாது இது மட்டுந்தான் இருக்குது புலிகள் காப்பகம் தான் இருக்குது ஆனால் பறவைகள் சுற்றி உள்ள கிராமங்களுக்கு போய் நம்ம வந்து பார்க்கலாம் வண்ணம் பூசப்பட்ட மணல் குஞ்சிகள் காட்டில் உள்ள புதர் காடைகள் மற்றும் தமிழ்நாட்டில் கழுகுகளை பார்க்கும் ஒரே இடம் வந்து சத்தியமங்கலம் வனத்தொடர் தான் அங்கே வந்து நிறைய அந்த பறவைகள் சவாரி செய்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தது மசினங்குடி மசினங்குடி முக்கிய பறவையினருக்கு கட்டாயமாக வருகை தரக்கூடிய ஒரு இடமாக வந்து இதை சொல்லலாம் இங்கே தடிமா தடிமனான முழங்கால் யுரேசில் ரைனக் போன்ற புதர்நீர் பறவைகள் வந்து இந்த பகுதியில் வந்து பார்க்கலாம் நீங்கள் அதிர்ஷ்டசாலி அப்படின்னா கழுகையும் இங்கே வந்து பார்க்கலாம் அந்தளவுக்கு ஒரு இது அடுத்தது கோத்தகிரி கோத்தகிரின்றது வந்து ஒரு உயரமான மரங்கள்லாம் இருக்கிற ஒரு இடம் அந்த இடத்துல வந்து நீங்கள் நிறைய வந்து நீலகிரி ப்ளைட் கேட்ச்சர் ப்ரௌன் ஃப்ளூவிட்டா அந்த மாதிரி நிறைய பறவைகளை வந்து நீங்கள் பார்க்கலாம் பறவைகளை பார்க்கறது வந்து மிகவும் நிதானமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வேடிக்கையாகவும் இருக்கும் கொடைக்கானல்ல போனீங்கன்னால் அங்கேயும் நிறைய நீங்கள் ப பறவைகளை வந்து பார்க்கலாம் ஆனைமலை புலிக் கா புலிகள் காப்பகம் கிட்ட பார்க்கலாம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் அங்கல்லாம் வந்து நீங்கள் பறவைகளை பார்க்கும் இடமாகவே சதுப்பு நிலப்பறவைகளை பார்க்கும் இடங்கள் வந்து நிறையவே இருக்குது வேடந்தாங்கல் வேடந்தாங்கலுக்கு போகலாம் கூந்தக்குளம் அங்கெல்லாம் வந்து அழகான ஒரு கொக்கை வந்து நான் பார்த்தேங்க அந்த கொக்கு வந்து அந்த அந்த வெண்மையான நிறத்தில் அந்த நீண்ட மெல்லிய கால்களை வச்சிக்கிட்டு அழகாக நின்றுக்கிட்ருந்த அந்த ஒரு காட்சி வந்து இன்னும் என் கண்லதான் இருக்குது இப்போ நினச்சாக்கூட அந்த தருணம் வந்து எனக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும் அதனால் அந்த பறவைகளை பார்க்கிற ஒரு அனுபவம் வந்து மனசுக்கு ரொம்ப நிம்மதியை கொடுக்கும் அமைதியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள்